கேஸ்ஸு வந்து காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ஜன்னலை திறந்து விட்ணும் பாதுகாப்புக்கு அதுதான் தேவை ஜன்னலை திறந்து விட்டு கேஸ் அடுப்பை நம்ம தோ கீச கீழே அடைச்சிருப்போமா அதை திறந்து நம்ம ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணி நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி கே கேஸை கேஸ் சிலிண்டரை கீழே ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணோடன்னே நமக்கு பக்கத்தில் கேஸு பக்கத்தில் தீப்பெட்டியோ மண்ணெண்ணெயோ ஒரு லைட்டோ ஒரு மெழுதிரிய பொருத்தி வைக்கக்கூடாது எதுவுமே பக்கத்தில் வச்சிக்கிறக்கூடாது அது நமக்கு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அது அது மாதிரி பச்சை பிள்ளையில விட்டு கேஸு சிலிண்டரு பக்கத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு எதையுமே எடுக்கவோ அந்த பிள்ளையில பக்கத்தில் விடவும் கூடாது சிலிண்டரு பக்கத்தில் அது ஒரு பாதுகாப்புக்கு தான் நமக்கு தேவை சப்போஸுக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்ருக்கோம் டக்குன்னு நம்மளை அறியாமல் மறந்துட்டோம் எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டுட்டோமே எண்ணெய் சட்டி எரிஞ்சிக்கிட்டிருக்கேன்னு மறந்துட்டோம் ஒரு தீ புடிச்சிச்சின்னால் டக்குன்னு எதையுமே தண்ணியை ஊற்றினோம் அதை ஊற்றினோன்னு ஊற்றக்கூடாது உடனே சாக்கை என்னுமோ சீர சாக்கு கிடக்கா சாக்கை தூக்கி மேலே போட்டிருங்க இல்லை மண் கிடக்கா மண்ணை அள்ளி போட்டிருங்க அது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு அந்த வேலையெல்லாம் முடிச்சிகிட்டு ராத்திரி நம்ம சி கேஸு எப்போவுமே கேஸுக்கு கீழே அடைச்சி வச்சிட்ருந்தா ரொம்ப நல்லது அடைச்சி எப்போது வேலை பார்க்கமோ அந்த நேரம் நம்ம திறந்துக்கிறணும் அந்த நேரம் நம்ம கீழே அடச்சிக்கிடணும் அதுதான் மெயினாக நமக்கு கேஸுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கும் பாதுகாப்பு அதுதான் இல்லை நம்ம அசால்ட்டாக நம்ம பிள்ளையில திறந்து வச்சிட்டு பிள்ளையில போய் கேஸ் அடுப்பில் பத்த வச்சிக்கோன்னு சொல்கிறதும் தப்பு அந்த பிள்ளையளுக்கு தே நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் கேஸு பற்ற வைக்கணுமா எம்மா இங்கே வா இதை கீழே அடைச்சிருக்கோம் இதை இப்படி அடைக்கணும் வேலை பார்க்கும்போது திறந்துக்கோ ஆன் பண்ணு பக்கத்தில் தீப்பெட்டியோ மண்ணெண்ணெயோ எண்ணெயோ எதுவுமே இருக்காமல் பார்த்துக்கோ ஒரு துணி கூட கடந்துடக்கூடாது டக்குன்னு துணியிலையே பிடிச்சாலும் தீ பிடிச்சிரும் எது வேணாலும் பார்த்து நீ தான் பராமரியாக அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதை பார்த்துக்கோ இதுதான் மொ முற பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளையள்ட்ட நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிறணும் இல்லை நம்ம சொல்லிக் கொடுக்காம இருந்தாலும் அந்த பிள்ளையளையும் நம்ம அம்மா தான் இல்லையே இன்றைக்கு காப்பி போடுவோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக அது போய் எண்ணெயை வச்சிருக்கும் ஏதாவது பொறிப்போம் பொறித்து திண்போம் அப்படின்னு போனாங்கன்னால் அது எண்ணெய் சட்டியில் தீ ஏதாவது தீ பிடிச்சதுன்னா பிள்ளையளுக்கும் ஆபத்து வீட்டுக்கும் ஆபத்து தான் என்ன அந்த பாதுகாப்புக்கு நமக்கு எந்த நேரமும் கேஸை அடைச்சி வச்சிட்டு பிள்ளையளுக்கு சொல்லி கொடுக்கறமாரி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளையளும் அதை யூஸ் பண்ணும் பாதுகாப்பு இதுதான் மெயினு